இருபது ஒன்று இரண்டாயிரத்து ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து ஒன்று இருபத்தைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது மூன்று ஆறு இரண்டாயித்து ஐந்து எட்டு ஏழு இரண்டாயித்து பதினைந்து